நமக்கு பிடிச்ச வெளையாட்டு ப்ளேயர் வந்து யாருன்னா பர்தீப் நர்வால் ஏன்னா அவரோடைய சுறுசுறுப்பும் அந்த ஸ்பீடு அந்த ஒரு வேகமும் தான் ஒரு ப்ளேயருக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது எந்த விளையாட்லையா இருந்தாலும் சரி ஸ்பீடும் சுறுசுறுப்பும் அந்த ஒரு விவேகமும் இருந்தா மட்டும்தான் எந்த விளையாட்லையா இருந்தாலும் நம்ப சக்சஸ் பண்ண முடியும் அது தான் அவருகிட்டையும் இருந்துச்சு மற்ற ப்ளேயர் வந்து கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப தனித்தத்ருவமாகவும் ஒரு யுனிக்கான ப்ளேயராகவும் இருக்குறார் அவரிடம் எங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சுறுசுறுப்பான அந்த சுறுசுறுப்பான வே அந்த சுறுசுறுப்பான தன்மை தான் பத்தாததுக்கு அவர் வந்து டீம் லீட்ராகவும் டீம் லீட்ரு அதனால் வந்து அந்த டீமோடைய கேப்டன்சியும் ஒரு மட்டமான டீமை வந்து ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போகற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எம்எஸ் தோனி அளவுக்கு ஒரு கேப்டன்சி இருக்குதுனா அது பர்தீப் நர்வால் மட்டும்தான் அவருக்கு பிடி அவருகிட்ட பிடிச்சது எனக்கு இன்னோன்றுருக்குது டுக்கி டுக்கி வந்து அவர் போடும் போது எப்பேர் பட்ட ப்ளேயராக இருந்தாலும் சரி அவர் தூக்கி மல்லாத்தி தூ மல்லாத்தி மல்லாத்திருவார் அவர் அவரை சந்திச்சா நான் என்ன கேட்பன்னா எல்லாருக்கும் அந்த டுக்கி ஸ்கில்லை கற்றுத்தாங்க பத்தாததுக்கு எனக்காக நான் என்ன கேட்பன்னா நான அவர் கூட நான் ஒரு மேட்ச் விளாடணும் அப்படின்னு தான் நான் கேட்பேன்